நான் வந்து மீஷோவில் இருந்து ஒரு சுடிதாரு அப்புறம் ஒரு செப்பலு வாங்கியிருந்தேன் ரொம்ப நல்லாயிருக்கு சுடிதாரில் எந்த சாயமும் போகலை ரொம்ப நல்ல கலர் நல்லா இருக்குது கிராண்டான டிசைனோட சூப்பராக இருக்குது மணி ஒர்த் ஆஃப் மணி ஒர்த் ஆஃப் மணி அப்புறம் அதில் இருக்கிற எல்லாமே ஸ்டோன்ஸ்செலாம் அப்படியே இருக்குது எவ்வளோ துவச்சாலும் போகிறதில்ல ரொம்ப ஸ்ட்ராங்கான நல்ல லைஃப் லைன் உள்ள ட்ரெஸ்ஸஸாக இருக்குது ஃபுல் அண்ட் ஃபுல்லு சூப்பரான ட்ரெஸ்ஸாக இருக்குது செப்பல் வந்து நல்லா பஞ்சு பஞ்சுன்னு நான் வாங்கி கிட்டத்தட்ட ஒரு ஒன் இயர் ஆகிடுச்சி இன்னும் அந்த செப்பல் நல்லா இருக்குது பிய்யாமல் நல்லா யூஸ் பண்ணுறேன் நல்லா இருக்குது அது அப்புறம் ஒரு செயின் வாங்கியிருந்தேன் அந்த செயின் இன்னும் கருக்காமல் நல்லா இருக்குது எதுவும் ஆகாமல் நான் டெய்லி கழுத்தில் போட்டுகிட்ருக்கேன் எதுவுமே ஆகலை அது நல்லாவே லைஃப் லைன் இருக்குது அதுலேயும் ஸோ மீஷோ நல்ல புராடக்ட்ஸ் விற்கிறாங்க தேங்க்யூ மீஷோ